ஆ சார் இல்லை சார் நாங்கள் ஃபைனல் இயர் பழனிச்சாமி பேசுகிறேன் சார் நான் ட்ரிபிள்இ ஃபைனல் இயர் சார் நாங்கள் இன்டஸ்ட்ரியல் விசிட்க்கு நெய்வேலி என்எல்சி போகறோம் அதான் பர்மிஷன் கேட்கறதுக்கு ஒசரம் உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன் சார் சார் நாங்கள் அறுபது பேர் போகறோம் சார் நாங்கள் அறுபது பேர் போகறோம் சார் ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் உங்கள் காலேஜ் காலேஜ் பஸ்லையே போயிவிட்டு வந்துடுறோம் சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் ம் ம் சரி சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் ம் சரிங்க சார் ஆ சரிங்க சார் அவங்க அந்த அங்கே வந்து இது மைன்ஸ் ஒன் மைன்ஸ் டூ ரெண்டுமே நான் க விசிட் பண்ணி காட்டுறோன்னு சொல்லிருக்காங்க சார் அவங்க

ஆ அது சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் சார் சரிங்க சார் சரிங்க சார் அதுவும் அவங்க சர்டிஃபிக்கேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம்ங்குறாங்க சார் அறுபது பேருக்கு சர்டிஃபிக்கேட் இன்டஸ்ட்ரியல் விசிட்ன்னு போட்டு இது ஓகே சார்

ம் ஓகே சார் ம் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ஆ தேங்க் யூ சார் சார் நான் வந்து இது பண்ணுறேன் சார் நாளைக்கிக்கு காலைல சார் ஆ சரிங்க சார் அதுக்கு க்ளாஸ் இன்ச்சார்ஜூம் வரேன்னு சொல்லிருக்காங்க சார் ரெண்டு சார் வரேன்னு சொல்லிருக்காங்க சார் கூட ப்ரகதீஷ் சாரும் சதீஷ் சாரும் வரேன்ருக்காங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார்